இப்போது மோசமான சமையல் அப்டின்னு பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட் டைம் வச்ச ரசம் சொல்லலாம் ரசத்தை என்ன பண்ணிட்டேன் எ அதில் இருக்கிறத எல்லாமே வந்து நான் கரெக்டாக இது பண்ணிட்டேன் உப்பு புளி மஞ்சத்தூள் மிளகு சீரகம் அது எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு போட்டுட்டு அதை கொதிக்க விடாமல் இறக்கணுமா அது எனக்கு ஃபஸ்ட் வைக்கிறப்போ தெரியாது என்ன பண்ணிட்டேன் கொதிக்க விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அது என்னாச்சு ம் ஃபஸ்ட் பட் ஆனால் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்படி இன்னும் கொதிக்க விட்டதால் அதோடய மொத்த இதுவுமே மாறிடுச்சி அது தான் நான் ரொம்ப சொதப்புனது அதுக்கப்பறம் அடுத்து அடுத்த தடவ வரப்போ எனக்கு சே சின்னமும் என் தம்பி கலாய்ப்பான் ஒர் ரசம் கூட உனக்கு வைக்க தெரில அப்படின்னு அது தான் நான் முதலும் கடைசியுமாக சொதப்புனது அதுக்கப்பறம் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக வர ஆரமிச்சிட்டு அந்த ரசத்தை வந்து கரெக்டாக இந்த நுற வர பதத்தில் நம்ம இறக்கணும் அது தான் மெயின் ரசத்துக்குள்ள மெயின் விஷயமே அது ஒன்றா தான் இருக்குது அப்படி கொதிச்சிச்சினால் அதோடய மொத்த டேஸ்ட்டே வந்துட்டு நம்மளுக்கு சுத்தமாக மாறி போய்டுது கொதிக்காம அந்த நொற வர பாத்தா நம்மளுக்கு எந்த அளவுக்கு எல்லாமே பயன்படுத்துகிறமோ உப்பு புளி தக்காளி இந்த புளிப்புக்கு என்னென்ன எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறமோ அது எல்லாம் கரெக்டான அளவில் பயன்படுத்திகிட்டு அதை கொதிக்க விடாமல் இறக்குலனா ரசத்தோட பக்குவமே இருக்குது அந்த அனுபவத்துலருந்து ரசத்தை கொதிக்க விடாமல் இறக்கணுங்கிற அனுபவம் எனக்கு கிடச்சிச்சி அதுக்கப்பறம் என் தம்பி கலாய்ப்பான் இப்போ அதை நான் மாற்றிக்கிட்டேன்